காண்டினெண்டல்னால் சிக்கன் ஃபிரை அது எடுத்து நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மீன் ஃபிரை பண்ணலாம் அப்புறம் எக் எக் வந்துட்டு ரெசிப்பியில் வந்துட்டு வறுத்து பொறித்த சாப் பொறிக்கிறதில் வந்துட்டு நல்லாயிருக்கும்